நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னென்ன பொருளெலாம் மொதலில் எடுத்து வைச்சுப்பேன்னா இப்போது ஒரு இதுக்கு வந்து பிரியாணியே செய்கிறோன்னு வைச்சுக்ங்ளேன் ஃபர்ஸ்ட் கரியை வந்து நல்லா கழுவி வைச்சுக்கணும் கறி வந்து தோல் ஆடாக இருக்கக்கூடாது இள ஆடாக இருக்கணும் கரியை வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக கடையிலே வெட்டி வாங்கிக்கணும் நல்லா மஞ்சள் பொடி தண்ணி இதெல்லாம் போட்டு கழுவி வைச்சுக்கணும் கழுவி வைச்சதுக்கப்றம் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் தக்காளி தயிர் எலுமிச்சை பழம் அப்புறம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இதெல்லாம் வைச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து இந்த பிரியாணி சீரக சம்பா பிரியாணி செய்யணும்ன்னால் சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும் சின்ன வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயத்திலையே நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அந்த வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு உரிச்சி நல்லா வச்சுக்கணும் ஒரு இருபத் பதினைஞ்சி பல் வெங்காயத்தை வைச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாவ எடுத்து வைச்சுக்கணும் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்ல இஞ்சி பூண்டு உரித்து வைச்சுக்கணும் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சு வைச்சுக்கணும் என்னென்னா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைத்து வைச்சுக்கணும் அரைச்சு தனியாக வைச்சுக்கணும் இன்னொன்று என்னென்னா இது மசாலாவுக்கு என்னென்னா பட்டை இல ஏலக்காய் முந்திரி கிராம்பு மிளகு சீரகம் கசகசா கசகசா இல்லை கல்பாசி ஜாதிக்காய் கொஞ்சமாக ஜாதிக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸியில் அரைத்து வைச்சுக்கணும் பஸ்ட் அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் பேஸ்ட் இருக்கா அப்புறம் இந்த பேஸ்ட் இதெல்லாம் நம்ம செஞ்சுவிட்டாலே நம்ம பிரியாணி செஞ்சுடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னால் நம்ம வந்து அந்த மட்டன் நல்லா கழுவி நல்லா வாங்கி வைச்சுக்கோம்ல அந்த மட்டனை வந்து நம்ம வேக வைச்சு வைச்சுக்கணும் வேக வைக்கிறதுக்கு எப்படின்னா இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வேக வைச்சு வைச்சுக்கணும் அதுக்கப்புறமா இதெல்லாம் செஞ்சாலே நம்ம வந்து பத்து பர்சன்ட் பிரியாணி செஞ்சிடலாம் அப்புறம் புதினா மல்லி இதெல்லாம் நல்லா கழுவிக்கிட்டு ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து வைச்சுக்கணும் அதுக்கப்புறமா சீரக சம்பா அரிசியை நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணியில் அரிசியை போட்டு ஊற வைச்சு வைச்சுக்கணும் ஊற வைச்சு வைச்சுக்கிட்டோம்னா அதாவது ஒரு அரை மணி நேரமாவது அந்த அரிசி ஊறணும் அந்த அரிசி ஊறணும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைத்து வைச்சுக்கணும் இந்த பொருளெலலாம் எடுத்து வைச்சுக்கணும் அதாவது மசாலா பொருட்களெலாம் நுணுக்கி வைச்சுக்கணும் எல்லாத்தையும் அப்புறம் கரியை வேக வைச்சு வைச்சுக்கணும் கரியை வேக வச்சு வச்சுட்டு அந்த பேஸ்ட்டில் கொஞ்சம் போட்டுக்கிட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு வைச்சுக்கணும் ஒரு அஞ்சு ஆறு விசில் நல்லா வேக வைச்சு வைச்சுக்கணும் வச்சுட்டோம்னா வேறு ஒன்றுமே கிடையாது பிரியாணி ஈஸியாக செஞ்சிடலாம் இதுதான் பிரியாணிக்கான தேவையான பொருள் அப்புறம் நம்ம நெய் எடுத்து வைச்சுக்கணும் நெய் எண்ணெய் இதெல்லாம் நமக்கு தேவை இது எடுத்து வைச்சுக்கணும் சில பேர் வந்து என்னென்னா பிரியாணிக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னால் தேங்காய் பால் ஊற்றுவாங்க ஆனால் சீரக சம்பா பிரியாணிக்கு இது மட்டும்தான் தேங்காய்ப்பால் எல்லாம் ஊற்றக்கூடாது எப்படி செய்யணும்னால் அந்த பேஸ்ட்டை போட்டு வதக்கிகிட்டு இந்த மசாலா பொருளையும் போட்டு வதக்கிகிட்டு இந்த கரியை எடுத்து போட்டு அதையும் வதக்கிகிட்டு இந்த கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சுருக்கோம்ல்ல அதையும் போட்டு வதக்கிகிட்டு கரியை போட்டுவிட்டு தண்ணி நம்ம வேக வைச்ச தண்ணியை எடுத்து அரிசிக்கு தகுந்தாப்ல தண்ணி ஊற்றி அளவு போட்டு ஒரு கொதி வந்தோவுன அரிசியை போட்டு லெமனை புழிஞ்சு ஊற்றி குக்கரை போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தோம்னால் கரெக்டாக இருக்கும்